ஒரு திடீர்னு நம்ம வீட்டு ஃபங்ஷனாவே என்ன பண்ணுவாங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க குடும்பத்தில் எல்லாருமே திருமணம்னா எல்லாருமே கூப்பிடுவாங்க பத்திரிக்கை வச்சு எங்கெங்க இருக்காங்களோ அவங்க எல்லா சொந்தத்தையுமே கூப்பிட்டு ஒரு இதாக சந்திப்போம் அப்போ வந்து ஒரு ஒரு இது கிடைக்கும் சந்தோஷம் ஒரு இது பகிர்ந்து கொண்டாடி எல்லாமே அப்போ கிடைக்கும் அவங்கக்கிட்ட நல்லா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் நல்லா கிடைக்கும் அவங்கக்கிட்டேந்து அப்ப தான எல்லா சொந்தமும் பாக்க முடியும் கல்யாணத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் எதாவது வந்தால் தானே பார்க்க முடியும் மீதி பார்க்க முடியாதுல்ல